சார் வணக்கம் சார் ஊபர் கேப்புங்களா ஆ ஒன்னுல்லை சார் இப்போது நான் திருச்சிலேருந்து சென்னை வந்துட்டிருக்கேன் ட்ரெயினில் நான் வந்து அங்கே இறங்குறதுக்கு மிட்நைட் ஆயிடும் ஒரு ஒன் ஓ க்ளாக் டூ ஓ க்ளாக் ஆயிரும் ஆ வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா சார் ஆ இன்னும் ஒரு ஒன்னவரில் வந்துடுவேன் ஆ டூ ஓ க்ளாக்லாம் வந்துடுவேன் ஆ நீங்கள் வந்து ஒரு ஆ ஓகேங்க சார் டென் மினிட்ஸ் லேட்டாக வந்தால் பரவாயில்ல ஆ வந்து வெயிட் பண்ணுறேன் சார் ம் ஆ பேமண்ட் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிணதும் பண்ணிடறேன் சார் ம் ஓகே தேங்க்யூ சார்